தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால எல்லோரும் தனியார் பள்ளியோட அரசுப் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதுவும் இப்போது உள்ள அரசுப் பள்ளி அரசுப் பள்ளிலும் தனியார் பள்ளிக்குச் சமமாக நல்லா சொல்லித்தராங்க சாயந்தரத்தில் இல்லம் தேடி கல்வி இருக்குது அப்படி சந்தேகத்தை போயிட்டு அங்கே என்ன காலையில் இங்கே வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் என்ன வாத்தியார் என்ன சொன்னாரோ அதை வந்து இல்லம் தேடி கல்வியில் எதோ சந்தேகம் வந்தால் அவங்களை கேட்குறாங்க அவங்களும் சொல்லித்தராங்க போய் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு நல்லா முன்னேற்றமாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் கல்வி வந்து முன்ன எல்லாமே தனியார் பள்ளியில் போயிட்டு காசுக் கொடுத்துப் படிக்க வச்சு காசுக் கொடுத்துப் படிக்க வச்சால் தான் மரியாதைன்ற மாதிரியெல்லாம் நினைச்சாங்க இப்போ வந்து அரசுப் பள்ளியில் படித்து தமிழ்வழியில் படித்தா மட்டுந்தான் நல்லா வந்து முன்னுரிமை கொடுக்குறன்றதனால தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் ஒரு கொஞ்சம் இந்த போன வருடத்தை விட இந்த வருடத்தில் வந்து நல்லா வந்து அரசுப் பள்ளியில் நிறையா பிள்ளைங்களை சேர்த்திருக்குறாங்க நாங்களும் எங்கள் பிள்ளைங்களை அரசுப் பள்ளியில் சேர்த்திட்டோம் நல்லாவும் சொல்லித்தராங்க பிரச்சனை இல்லை நம்ம வந்து தனியார் ஸ்கூலில் என்ன சொல்லித்தராங்க பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லித்தராங்களோ அதே அளவு வந்து இப்போ நம்ம அரசுப் பள்ளிலேயும் சொல்லித்தரதுனால் பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாலும் தெரியாத சந்தேகத்தை இல்லம் தேடி கல்வி நடத்துகிறாங்க டியூஷன் போகிறதுனால அதில் சந்தேகத்தை தீர்த்துக்குறாங்க பிள்ளைங்க நல்லமுறையில் படிக்கிறாங்க நல்லா ஒழுக்கமாகவும் இருக்கிறாங்க